அப்படியா மேம் சொல்லுங்கள் மேம் ஆ அப்படியா மேம் ஆ நாங்கள் பார்த்தோம் மேம் மார்க்ஸில் எல்லாம் நாங்கள் அவ்ளோவாக கான்சன்ட்ரேட் பண்ணல மேம் அவன் டிசிப்பிளினாக இருந்தால் மட்டும் போதும் மேம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் அவன்கிட்ட நீங்கள் டீச்சர் சொன்னால் கேட்டுக்குவான் மேம் அப்படியா மேம் சரி நான் சொல்லுறேன் மேம் அவன்கிட்ட

ஓகே மேம் கண்டிப்பாக சொல்லுறேன் மேம் அவன்கிட்ட